மீன் பிடிக்க செல்லும்போது முதல்ல வானிலை பரிசோதனை பார்ப்பேன் கடலில் செல்வதுக்கு மொதோல் வானிலை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு படகை பரிசோதனை செய்வேன் எரிபொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கா மோட்டர் சரியாக இருக்கா பாதுகாப்பு கருவி எல்லாம் கரெக்டா இருக்கா சரி பார்த்துக்குவேன் அபபுறம் வலை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன் மீன் பிடிக்கிற கம்பி மீன் பாதுகாப்புத் தேவையான ஃப்ரிட்ஜி ஐஸ் பொட்டி இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவேன் அப்புறம் நீண்ட பயணத்துக்கு போவதுனால உண உணவு தேநீர் தண்ணி சில விறகு அடுப்பு எல்லாம் பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவேன் கூடுதலாக கயிறு எரிபொருள் மழை வந்தால் மழைக்கு ஏற்ற மாதிரி தேவையான உபகரணங்களெலாம் இருக்கான்னு சரி பார்த்துக்குவேன் பயணத்துக்கு முன்னேப் போகும் போது கடல் தேவதைக்கு பூஜை செய்வேன் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தாரிடம் ஆசி பெறுவேன்